ஏங்க இது லட்சுமி உணவகங்களா இப்போ பாருங்க ஒரு ஆர்ட்ரு ஒன்று பண்ணியிருந்தேன் நான் ரெண்டு இட்லி நாலு சப்பாத்தி தான் நான் ஆர்ட்ரு பண்ண பொருள் ஆனால் எனக்கு டெலிவரி என்ன தெரியுங்களா வந்துருக்குது நாலு சோலா பூரி நாலு பரோட்டா வந்துருக்குதுங்க இது எப்படி சாப்பிட்றது முதல்ல நான் ஆர்ட்ரு பண்ண பொருளுக்கு வந்து தொகை வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுபா தான் ஆகிருந்துது இப்போ வந்து வந்துருக்கிற பொருளுக்கு வந்து ஆரநூறுபா ஆகுது இந்த மிச்ச இருக்க்கிற நாநூறுபாயை யாரு தருவாங்க நீங்கள் இதெல்லாம் யோசனை பண்ண மாட்டீங்களா ஒரு தவறான ஆர்டரை எடுத்து ஒரு தவறான இடத்துக்கு இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணிருக்கிறிங்க எவ்வளோ பெரிய உணவகம் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாமல் இருக்கலாமா இதை நாங்கள் வந்து ஒரு நுகர்வோராக இருந்து எங்கேயாது போய் புகார் செஞ்சாக்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுன்னு உங்களுக்கு யோசனை இருக்குதுங்களா வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க இப்போ ராத்திரி நேரத்தில் இப்போ வந்து அவங்களால் பரோட்டா சாப்பிட முடியுமா இல்லை சோலா பூரி சாப்பிட முடியுமா ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிறிங்க ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஒரு தவறாக ஒரு ஆர்ட்ரு வந்துச்சு அப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு புகாரும் தெரிவிச்சிருக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிருக்கிறிங்க சொல்லியும் இது இரண்டாவது தடவையாக இது வந்து தொடர்ந்து வருது இதுக்கு என்னங்க பண்ணுறது ஒரு நுகர்வோராக நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க இப்போ உடனே மாற்றி உங்களால் அனுப்ப முடியுங்களா என்னோடய ஆர்ட்ரில் வந்து இரநூறுபா தான் அது வேணுணா நான் சொல்லித்தறேன் இப்போ இந்த பொருளை நான் வாங்கிக்க எனக்கு விருப்பம் இல்லை இது திருப்பி எடுத்துக்கிட்டு நான் என்ன கேட்டனோ அந்த ரெண்டு இட்லியும் நாலு சப்பாத்தியும் எனக்கு வந்து கண்டிப்பாக அனுப்புங்க என்ன ஒரு கால் மணிநேரத்தில் நீங்கள் கொடுத்திங்கனா வசதியாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்குனு ஒரு நல்ல பேர்ருக்குது அது நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு நிறுவாகத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு உணவகத்தை அதனுடைய உண்மையை தன்மையை அதனுடய நியாயத்தை வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து வீணடிச்சிக்கிறிங்கன்னு எனக்கு வந்து தெரியலைங்க ஒரு நுகர்வோராக இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை போய் நம்ம புகார் பண்ணலாம் அப்படின்னா உங்களை நினைக்கும் போதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி செய்யாதீங்க வீட்டில் வயசானவங்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு அவசரத்துக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஆர்ட்ரு கொடுத்து டெலிவரி வாங்குறோம் ஆனால் உணவு பொருளில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அலட்சியமாக இருந்திங்கன்னா எப்படி மக்கள் வந்து இதை நம்பி வந்து வாங்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்